இந்த பகுதி இல்லாமல் இந்த இடம் இல்லாமல் எந்த இடத்துல இருக்க பள்ளிகளிலுமே படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே சாதாரணமாகவே ஓட்டப்பயிற்சி வந்து சொல்லிக்கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா பள்ளிகளுமே இதை இதுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இப்போ இருக்க காலக்கட்டத்தில் நிறையவே இருக்குது சின்ன கொழந்தையிலேர்ந்து பெரிய படிப்பு படிக்கிற எல்லா பசங்களுக்களுமே எல்லா பள்ளிகளிலேயும் சரி காலேஜூலையும் சரி இந்த ஓட்டப்பயிற்சி வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இதனால பார்த்தீங்கனா கொழந்தைங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இந்த ஓட்டப்பயிற்சி வந்து இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கே வந்து ஒரு சோர்வு ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க இது இதுக்காகதான் எல்லா பள்ளிகளிலுமே இதை வந்து கட்டாயமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அரை மணி நேரம் எப்படின்னு ஓட்டப்பயிற்சி வந்து எல்லா மாணவர்களுக்குமே கொடுக்குறாங்க இந்த ஓட்டப்பயிற்சி வைச்சா கொழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமாக எல்லோருமே கலந்துப்பாங்க அவங்களுக்கு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு விளையாட்டு பார்த்தீங்கனா ஓட்டப்பயிற்சி மட்டும் தான் இந்த ஓட்டப்பயிற்சியில் தான் எல்லாம் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க படிக்கிறப்போ இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த ஓட்டப்பயிற்சியில் தான் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும் இதுக்குன்னே தனியாகவே நிறைய பேர் வந்து பயிற்சி வகுப்பெலாம் போகிறாங்க இந்த ஓட்டப்பயிற்சிக்காகவே இதுக்கு ஒ இதனால் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் எப்பவுமே வந்து மைண்ட்டு தெளிவாக இருக்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பயிற்சி வேணும் இதுவும் ஓட்டப்பயிற்சி வந்து இதில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்